டிவியில் விளம்பரம் வருதுங்க இந்த சக்தி மசாலா விளம்பரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து என்ன அந்த ஊனமுற்றோர்களை வைச்சு பண்ணுறாங்க அதனால் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து இன்னொருத்தருக்கு போய் சேருது இந்தமாதிரி இருக்கிறவங்க அங்கே கொண்டு போய் விட்டீங்கன்னா அவங்க நல்லா வைச்சு வேலையும் கரெக்டாக கொடுப்பாங்க அவங்க அதுக்கு ஏற்ற ஊதியமும் கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த விளம்பரம் எனக்கு பிடிச்சிது அப்றம்